இப்போ நம்ம நிலம் இருக்கு நிலம் வந்து அப்படியே இருக்குன்னாக்கா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்டாயம் கட்டணும் இல்லை அப்படின்னா வீட்டை அனுப்புனாக்கா பஞ்சாயத்து போர்ட்டில் வந்து வரி கட்டணும் அதை வரி கட்டி வருஷ வருஷம் வரி கட்டி அது முறையான வழிக்கு வச்சுக்கோணும் அப்படி வச்சுகிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வந்து அந்த இது பிராப்பர்ட்டி வந்து நமக்கு நம்ம பேரில் ரெக்கார்ட் ஆயிக்கும் நம்ம பேரில் இருக்கும் அதை கட்டாமல் விட்டுவிட்டோன்னா அது வேலை போயிவிடும் அப்புறம் வந்து போயிருச்சுனா அப்புறம் என்ன பண்ண முடியும் அது ஒட்டுக்கா வந்து நான் பணம் கட்டி எனக்கு கூட ரொம்ப சிக்கலாயிருக்கு அதனால் வந்து நம்ம முறைப்படி நம்ம வந்து பணம் கட்டி கவர்ன்மெண்ட்டுக்கு வந்து பணம் கட்டி நம்ம வச்சுக்கணும்